லட்சுமி விலாஸுங்களா நேற்று நாங்கள் சாப்பாடு ஆட்ரு போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இப்போது அதிகப்படுத்தணும் நேற்று வந்து ஐம்பது இட்லி முப்பது பூரி இருபது பேர்த்துக்கு சாப்பாடு சொல்லியிருந்தோம் அது வந்து இப்போது கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இருங்கள் எவ்வளோன்னு சொல்கிறேன் வந்து இட்லி வந்து அறுபது இட்லி போட்டிருங்க சப்பாத்தி வந்து நாற்பது சப்பாத்தி பூரியும் நாற்பது பூரி போட்டிருங்க இப்போ சாப்பாடு வந்து பத்து பேர்த்துக்கு அதிகமாக அதாவது முப்பது பேர்த்துக்கு போட்டிருங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா நீங்கள் வந்து ரேட்டு வந்து மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஆ சரிங்கண்ணா ஆ நன்றிங்கண்ணா